இரண்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறு நான்கு ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூணு மூன்று இரண்டு ரெண்டாயிரத்து பதினைந்து நான்கு ஐந்து ரெண்டாயிரத்து பதினேழு ஆறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ரெண்டு